என்னோடய வியாபாரத்தில் வந்து செய்தி ஊடகம் வந்து எப்படி பயன்படுதுன்னால் ரொம்ப நல்லாவே இருக்குது இது வந்து என்னோடய வியாபாரத்துக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்குது ஏன்னால் என்னோடய என்னோடய பொருட்களை வந்து மக்களிடத்து வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது இது சேர்க்கறதுக்கு இது வந்து இந்த செய்தி ஊடகம் வந்து ஒரு முக்கியமான உதவியாக இருக்குது ஏன் இந்த செய்தி ஊடகம் வந்து எனக்கு இவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த செய்தி ஊடகத்தில் வந்ததுனால் என்னோடய பொருட்கள் அதிகமாக விற்க ஆரம்பிச்சுச்சு வெளியூரில் இருந்தெலாம் வாங்க ஆரம்பித்தாங்க நானும் கொரியர்லாம் பண்ணேன் வெளியூர் வெளியூர்களுக்கு அதே மாதிரி விவசாயம் மற்றும் சிறுத்தொழில்களுக்கு நிதி ஆலோசனை வழங்கும் திட்டம் வந்து எங்கள் இடத்துல வந்து இருக்குது இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் இது வந்து நிதி கொடுக்கும் அதே சமயம் ஏதாச்சும் விவசாயிகள் வந்து இப்போது வந்து பயிரிட போகும் போது அவர்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுற பணத்தை வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பணமாக இந்த நிதி நிறுவனம் வந்து கொடுக்கிறது இதனால விவசாயிகள் வந்து கடன் பிரச்சனை இந்த தற்கொலை பண்ணிக்கிறது இதெலாம் குறையும் இது வந்து இந்த செய்தி ஊடகம் இந்த ஊடகம் நிதி நிறுவனம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்குது ஏன்னா இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு கவலையை கடன் கவலையை வந்து நீக்குது பயிரிட்டு நல்லா அமோகமாக விளைச்சல் இருந்துச்சுன்னால் அவங்களுக்கும் லாபம் அவங்க வாங்கின நிதியையும் அவங்க ஈஸியாக குடுத்துடுலாம் சுலபமாக குடுத்துடுலாம் இது வந்து இந்த பத்திரிக்கை திட்டம் வந்து எங்கள் ஊரில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னால் ஒரு இரண்டு வருடங்கள் வருடத்துக்கு முன்னால் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த நிறுவனம் இந்த வந்து பிரிவு வந்து நிதி நிறுவனம் வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த ரெண்டு வருடமா விவசாயிகளும் நிறைய பயன் அடைகிறாங்க மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க அதே சமயம் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க விவசாயிகள் வந்து எப்போது பணம் கிடைக்குதோ அப்போது வந்து அவங்க வாங்கின கடனை வந்து கொடுத்தால் போதும் அதே சமயம் நிதின்னு நிதின்னு வரும் போது நிறையா அந்த அந்த நிதி வந்து அந்த வழங்கும் பிரிவு வந்து இலவசமாகவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து ரொம்ப பயன் அடைகிறாங்க மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த நிதி நிறுவனம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது தான் என்னோடய கருத்து